எனக்கு பிடித்த சமையல் வந்துட்டு எனக்கு பிரியாணி செய்வேன் பிரியாணி செய் பிரியாணி செய்வேன் பிரியாணி கூட வந்துட்டு இந்த தயிர் வெங்காயம் இதெல்லாம் செய்வேன் குருமாவும் செய்வேன் அது வந்துட்டு பிரியாணி செஞ்சேன்னாக்க எங்கள் பையன் எங்கள் பெண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் நாத்தனாருக்கு ரொம்ப பிரியாணி பிடிக்கும் ஆனால் சாப்பிட்டு எப்படிமா எங்கள் பெண்ணு சொல்லும் மா எப்படிமா பிரியாணி செஞ்சே நல்லா சூப்பராகமா செஞ்சேமா பிரியாணி டேஸ்டாயிருக்குதும்மா எப்படி செஞ்சேன்னு சொல் அப்போ நான் சொல்வேன் எங்கள் பெண்ணுகிட்ட சொல்வேன் அரிசி நம்ம எவ்வளோ அளந்து எடுத்துக்கறோமோ அவ்வளோ அளந்து நம்ம தண்ணி எடுத்துக்கணும் நம்ம அரிசி எவ்வளோ அளந்து எடுத்துக்கறோமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணுன்னு என் பெண்ணுட்ட சொல்வேன் அப்புறம் ஒரு வாட்டி நான் பிரியாணி செஞ்சேனால் எங்கள் பாப்பாவும் பக்கத்தில் வெளியே விறகு அடுப்பில் செய்வேன் எங்கள் பெண்ணும் பக்கத்தில் உக்காந்துக்கும் அப்போ வந்துட்டு சொல்வேன் எங்கள் பாப்பா கிட்ட ஃபஸ்ட்டு பாத்திரம் பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு டால்டா கொஞ்சம் போட்டுவிட்டு பட்டை லவங்கம் கிராம்பு அப்புறம் வந்துட்டு அந்த சோம்பு இதெல்லாம் ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டுவிட்டு அதுக்கும் பிற்பாடு வெங்காயம் போட்டுவிட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் ப்ரவுன் கலர் வந்த பார்த்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் போட்டுவிட்டு பச்சை மிளகா வந்துட்டு அப்படியே ரெண்டாக அரிய அதாவது சும்மா அந்த பச்சை மிளகால ஒரு கீற்று மட்டும் பிளந்து அதுவும் போட்டுவிட்டு நல்லா வதக்கிவிட்டு தக்காளி அதுலேயே போட்டு நல்லா வதக்கிவிட்டு தயிர் போடுவேன் தயிர் போட்டேனாக்கா தயிர் அதில் போட்டுவிட்டு அதுவும் நல்லா வதக்கிவிட்டு அதுக்கும்பாடு பிரியாணிக்கு நம்ம போட வேண்டிய மசாலா எல்லாமே நிறையா கரம் மசாலா பிரியாணி மசாலா மல்லித்தூள் தனி மிளகாத்தூளு இதெல்லாம் நல்லா போட்டுக்கிட்டு உப்பு எல்லா போட்டு புதினா இருந்தால் போட்டுக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் புதினா போட்டுக்கிட்டு எல்லா செஞ்சுட்டு தண்ணிதான் நம்ம அரிசி எவ்வளோ எடுக்குறோமோ அவ்வளோ தண்ணி அளந்து வச்சுக்கிட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அரிசி நல்லா வடிகட்டிக்கிட்டு அதில் போட்டுவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு கிப்பெல்லாம் நல்லா திட்டமாக போட்டுவிட்டு கேசரி கலர் கொஞ்சமாக கேசரி கலர் வேணுன்னால் போட்டுக்கலாம் ஏனோ ரெண்டு கலரு இருக்குது அதில் எது வேணாலும் ஒரு கலரு போட்டுக்கிட்டு சாப்பாடு போட்டு வச்சுட்டு கொஞ்சம் கரெக்டான ஒரு மீடியம் ஸ்லிம்மில் ஸ்லோவாக வச்சுட்டு பார்த்துட்டு வாழ கொஞ்சம் கரெக்டான மீடியம் ச வந்துடுச்சுனாக்கா தம் போட்டுடுவேன் தம் போட்டுட்டேனாக்கா வாழை இலையை வச்சு சாப்பாடு உள்ள வாழை இலையை வச்சு மூடிவிட்டு அதுமேல் வந்து ப்ளேட் போட்டு மூடிவிட்டு தண்ணி ஒரு குடம் தூக்கி வச்சுட்டேனாக்கா தம் போட்டேனால் கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்குள்ளே அந்த சாப்பாடு ரெடியாகறதுக்குள்ள வெங்காயம் அரிஞ்சு தயிர் பச்சடி போட்டுக்கிட்டு அதை ரெடி பண்ணிட்டேனாக்க எல்லோரும் கும்பலாக உக்காந்து பிரியாணியை தூக்கிட்டு போய் வச்சுட்டு ரவுண்டாக உக்காந்துக்கிட்டு எல்லோரும் ரசித்து சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் என் பெண்ணு பாராட்டுவா பாருங்கள் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்